வணக்கம்ங்க மேம் சொல்லுங்கள் ஆமாம்ங்க மேம்

ஓகேங்க மேம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஓகேங்க மேம் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க ஃபீஸ்ஸு எல்லாம் பார்த்துக்கலாங்க மேம் நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க ஆ எல்லா குரூப்புமே இருக்குதுங்க மேம் ம்

ஆ இருக்குதுங்க மேம் ஸ்காலர்சீப்லே பார்த்துக்கலாங்க மேம் ஃபீஸு ஐம்பதாயிரம் வரும்ங்க மேம் ஆ எல்லா குரூப்புமே இருக்குதுங்க மேம் உங்களுக்கு என்ன குரூப் வேணுமோ அந்த குரூப்பை எடுத்துக்கலாம்ங்க மேம் வேன் ஃபீஸ்ஸு எல்லாம் வா நேரில் வாங்க மேம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம்ங்கம்மா ஆ ஸ்கூல் சர்ட்டிவிகேட் எங்கே மேம் பர்த் சர்ட்டிவிகேட்டு ஆதார் கார்டு கம்மியூனிட்டி சர்ட்டிவிகேட்டு இதெல்லாமே வேணும்ங்க மேம் ஆ ஃபோட்டோ ரெண்டு ம் ஃபோட்டோ வேணும்ங்க மார்க் லிஸ்ட்டு மெயினாக மார்க் லிஸ்ட்டு வேணும்ங்க மேம் திங்கக்கிழம ஒரு பத்து மணிக்கு வாங்க மேம் ஆமாம்ங்க மேம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுங்க சாயந்தரம் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குதுங்க மேம் ம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாங்க மேம் ஆ இருக்காதுங்க மேம் பஸ்ஸுலேயே வந்துக்கலாம்ங்க மேம் மூணு மூணு தவணையாக கட்டிக்கலாம்ங்க மேம் ஆ ஓகேங்க மேம் கட்டிக்கலாம்ங்க ஓப்பனிங்குக்கு பத்தாயிரம் கட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்கூலில் சேத்துக்கலாங்க இல்லைங்க மேம் இங்கே ஸ்கூலில் தான்ங்க வாங்கணும்ங்க நீங்களே பே பண்ணி தான் வாங்கிக்கணும்ங்க மேம்

ஓகேங்க மேம் வாங்க ஆ தேங்க்யூங்க மேம்